திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து விருப்பங்கள் அப்படின்னு சாலைகளில் வந்து பஸ்ஸு போக்குவரத்து அப்படின்னும்போது வந்து நம்ம பஸ்ஸு அந்த மாதிரி வசதிகள் அந்த சாலையில் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சின்ன சின்ன கிராமங்களுக்கு போகிற சாலைகள் மட்டும் தான் இரு குண்டும் குழியுமா இருக்குதே ஒழிய அதையும் கூட சீர் செஞ்சிட்டு வந்து வந்துட்டு தான் இருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வேத்துறை தான் வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது எப்படின்னா வந்து திருப்பூர்லேருந்து சென்னை போகணும் அப்படின்னா வந்து திருப்பூர் போய் அங்கேருந்து திருப்பூர்லேருந்து ஆல்ரெடி ஊத்துக்குளி வழியாக போய்ட்டு அப்படியே கரூர் போய் அப்படி இப்படி போக வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இருக்குது ஆனால் சென்னைங்கூட அப்படி ஸ்டே நேராக போயிடலாம் இதே தென் மாவட்டங்களுக்கு இப்போ நாகர்கோயில் கன்னியாகுமரிக்கு அப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயிருந்து திருப்பூர் கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் வந்து திருப்பூர்லேருந்து கரூர் போய் கரூர்லேருந்து மதுரை போய் மதுரையிலேருந்து திருநெல்வேலி போய் கன்னியாகுமரி போக வேண்டிய சூழ்நில வருது கிட்டத்தட்ட ஒரு ஃபாஸ்ட்டு ட்ரெயினாக இருந்தாலும் கூட ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியமான ஒரு கடுப்பு இதே வந்து இந்த ரயில்வே பாலம் ரயில் ரோடு வந்து திருப்பூர் பல்லடம் இப்படி தாராபுரம் வழியா பழனி அப்படி அந்த வழியே இருந்திருந்துச்சின்னா தென் மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த பக்கம் ட்ரெயின் வந்து போய்ருக்கும் அதாவது ரயில்வே சேவைகள் வந்து முதல்ல இருந்த அமைப்பு அப்படியே இருக்கறதுனால இப்போ ரயில் பாதைகள் வந்து போடாமல் இருக்கறதுனாலையும் வந்து சில சிரமத்துக்கு வந்து மக்கள் வந்து உள்ளாகிட்டு தான் இருக்காங்க அது பெரிய சிரமமாக இல்லைனாலும் கூட திருப்பூர் மாவட்டத்துக்காரங்க தென் மாவட்டத்துங்களுக்கு போகிறது ரயில்வேத்துறையில் பயன்படுத்தும்போது இப்படி ஒரு சிரமத்துக்கு உள்ளாகிறது தான் உண்மை